ஹலோ மேம் நான் நாங்கள் ஈரோட்டில் இருந்து கால் பண்ணுறோங்க மேம் இப்போது நாங்கள் ஒரு துணி கடை வெச்சுருக்கோம் முருகாலயானு சொல்லிவிட்டு ஆ எங்கக்கிட்ட ஒருத்தர் வந்து ஒரு ஐநூறு ஷேர்ட் வந்து ஒரு டிரஸ்ட்டுக்கு கொடுக்கணுனு சொல்கிறாருங்க ஷேர்ட்டு பிட்டெல்லாம் நம்ம கடையிலே இருக்குங்க இப்போ உங்க கார்மெண்ட்ஸ்க்கு இப்போ நாங்க இன்னைக்கு ஈவினிங் அந்த ஐநூறு பிட்டையும் கொடுத்தனா எப்போது தெச்சு தருவீங்க இல்லைங்க அவர் வந்து வெள்ளிக்கிழமை வேணும்னு கேட்கறாருங்க ஆ அதுக்கு முன்னாடியே நீங்கள் கொடுத்தீங்கன்னா எங்கள் கடையோடய நேமெலாம் போட்டு நாங்கள் பேக் பண்ணணும் ஸோ நீங்கள் இன்றைக்கு ஈவினிங் நாங்கள் கொடுத்துறோம் இன்றைக்கு என்ன மண்டே எங்களுக்கு ஒரு

ஆ ஆமாம் ஆமாங்க ம் மேம் கொஞ்சம் நீங்கள் ஆளுங்களை கொஞ்சம் ரெடி பண்ணி பண்ணிணாலும் பண்ணிக்கோங்க சார்ஜ் கூட எக்ஸ்ட்ரா வாங்கிக்கோங்க எங்களுக்கு கொஞ்சம் அர்ஜெண்டுங்கம்மா டா அவங்க இப்போ தான் சொன்னாங்க எங்களுக்கே அதாங்க மேம்

சரி சரிங்க சரிங்க மேம் நான் என்னனு அவருக்கா இன்னொருக்க கேட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு நான் சொல்கிறேன் ஆனால் இன்றைக்கி ஈவினிங் நாங்கள் வந்து கொண்டு வந்துறோங்க மேம் ஓகே மேம் ஓகேங்க மேம் ஓகேங்க சரி நாளைக்கு வரோங்க மேம் நேரில் ஆ ஓகேங்க மேம் தேங்க்யூங்க மேம் ம்